ஆ சொல்லுங்க யார் என்ன வேணுங்கம்மா ஆ ஆமாங்கங்க சொல்லுங்கம்மா மல்லிகைப்பூ ஆ ஆ சரிம்மா ரோஸ் இருக்குது பன்னீர் ரோஸ்ஸு ந இது மல்லி இருக்குது செம்பருத்தி இருக்குது அப்புறம் வந்து கனகாம்பரம் செடி நல்லா இருக்கும் ஏனால் நான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அழகாக அது பார்க்கலாம் நாங்கள் ஒரு செடி அம் சின்னதாக இருந்தால் ஐம்பது ரூபா வந்து வே வேறு ரோஸ்ஸு அந்த ரோஸ்ஸெல்லாம் இருந்தால் நூறு ரூபாய் நம்ம நாட்டு ரோஸ்ஸு வந்து ஐம்பது ரூபாய்க்கு தருவோம் ஆ சரிங்கம்மா ஆ மொத்தமாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கறேன் ம் இல்லை டோர் டெலிவரி தான் அட்ரஸ் சொன்னீங்கன்னால் நாங்கள் டோர் டெலிவரி பையன் கொண்டுட்டு வந்து இறக்கிட்டு உங்களுக்கு எப்படி அந்த ஒரம்மெல்லாம் வைச்சு நல்லா செழிப்பா பேக்கிங் பண்ணி கொடுத்துடுவோம் அப்புறம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ம் ம் சரிங்கம்மா அட்ரஸ் மட்டும் சொல்லிவிடுங்க ம் சரி எங்களுக்கு இப்போ அட்ரஸ் சொல்லுங்கம்மா நான் பண்ணிக் கொடுக்கறேன் ஆ ஜிபே பண்ணலாம் இல்லைன்னா நாங்கள் நேராக வந்து நே கொடுத்துட்டு பார்த்துட்டுக்கப்பறமா வாங்க்கிறோம் இல்லை நாங்கள் டோர் டெலிவரி பண்ணும் போதே வாங்க்கிறோம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா வாங்க்கிறோம்

ஆ நல்லா இருக்குதும்மா தரமாக இருக்கும் இல்லை இல்லை நல்ல தரமாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு காசு கொடுங்க எப்படியும் நான் அங்கே வந்து தானே கொடுக்கறேன் நானே வர்றேன் வந்து க பார்த்துட்டு கொடுக்கறேன் நல்லா இருக்கும் பங்க்ஷனுக்கு கவர் போட்டு கொடுத்துட்றோம் தேங்க்ஸ் ஆ ரொம்ப